ஹலோ ஸ்நேகா பொட்டிக்ஸ்ஸுங்களா நாங்கள் வாய்க்கால் மேட்டிலேருந்து வைஷ்ணவி பேசுகிறேன் மேம் இப்போ நாங்கள் ஒரு சின்ன லெவலில் ஒரு கார்மெண்ஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் நாங்கள் அதுக்காக ஒரு க்ளாத் வாங்கிறதுக்காக தான் மேம் கால் பண்ணியிருக்கோம் ஓகே நாங்கள் ஒரு சின்ன லெவலில் தான் இன்வெஸ்ட்மென்ட் போடலான்ட்டு இருக்கோம் இப்போ உங்கள் கிட்டே வந்துட்டு சின்ன சின்ன கம்பெனிஸ்ஸு எடுத்துகிட்டு இருக்காங்களா இல்லை பெரிய லெவல் கம்பெனி மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்களா மேம் ஓகேங்க இப்போ சின்ன லெவல் கம்பெனின்னால் எது மாதிரி க்ளாத் வந்து அவங்க அதிகமாக ப்ரிஃபெர் பண்ணுறாங்க ப்ராஃபிட்டுக்கு இப்போ நாங்கள் பார்த்தோம்னா பனியன் கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அதுக்கு எங்களுக்கு வேணுங்கிறதை மட்டும் குட் குவாலிட்டியில் க்ளாத் வேணும் ஆனால் எங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் மேம் ஓகேங்க நான் வந்துட்டு கார்மெண்ட்ஸ் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் குள்ளே தான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் இப்போ அப்படிங்கும்போது நாங்கள் முதல்ல ஒரு சின்ன லெவலில் வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிறோங்க எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ ஆஃபர் மாதிரி நாங்கள் பாதி கட்டிவிட்டு அது மாதிரி நாங்கள் ப்ராஃபிட் அந்த மாதிரி கொடுக்கிறது அது மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா அப்படிங்களா அந்த ஆஃபர் இருக்குங்களா இப்போ நாங்கள் ஆட்ரு கேட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நாளில் வருங்க ஓகேங்க எனக்கு வந்துட்டு ட்ரெஸ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னால் இப்போ நாங்கள் ஆயிலெல்லாம் ஆகிடுச்சின்னா அதுக்கு ஒரு ஆசிட் போட்டு தான் நாங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படி நாங்கள் போட்டு ரிமூவ் பண்ணும் போது குவாலிட்டி கம்மியாகயிருங்களா ஓகேங்க இல்லை இல்லை நான் கேள்விபட்டிருக்கேங்க இருந்தாலும் நான் ஏன் கேட்டேனால் நான் கம்மி விலையில் வேணும்னு சொல்கிறதுனால குவாலிட்டி கீலிட்டி கம்மியாக இருக்குமோ என்னமோங்கிறதுக்காக தாங்க கேட்டேன் ஓகேங்க எனக்கு அந்த கலர் ஷேட் பற்றி சொல்கிறீங்களா

ஓகேங்க எனக்கு இது மட்டும் ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்பிடின்னா எங்களுக்கு எது ஓகேன்னு நாங்கள் பாட்னர் கூட பேசிவிட்டு இது பண்ணுவோங்க அப்புறம் உங்களுக்கு நாளைக்கு ஆட்ரு கொடுத்துறேங்க எனக்கு நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி கொடுத்துட்டீங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே மேம் தேங்க் யூ